வீட்டில் வந்துட்டுங்க டீ இருந்தால் அதிகமாக யாரும் சாப்பிடுறதுல்ல வரவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு அக்காங்க இப்படி எல்லாம் வந்தால் டீ போட்டு கொதிக்க தண்ணி பாலில் டீத்தூள் போட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வைச்சு வடிகட்டி உங்களுக்கு சர்க்கரை இருக்குதான்னுட்டு கேட்டு கேட்டால் இருக்குதுன்னு சொன்னால் நான் விட்ருவேன் இல்லைனா சர்க்கரை போட்டு கொடுப்பேங்க இது தான் என்னோடய வீட்டில் டீ